ஹலோ சார் வணக்கம் சார் நாங்கள் இங்கே திருவாரூர்லேந்து பேசுகிறோம் பெரிய கோயிலுக்கு பக்கத்துலருந்து எங்கள் வீட்டுக்கு போகறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் சார் ஆட்டோ எங்கேயுமே கிடைக்கல பஸ்ஸும் வராதுன்னு சொல்லிவிட்டாங்க ஆமாம் சார் அதான் கேப் ஒன்று புக் பண்ணும் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் எப்போ சார் ஆ சரிங்க சார் சார் டிரைவர் கொஞ்சம் சீக்கனம் வருவாங்களா ரொம்ப நேரம் இங்கே பெரியவுங்களை குழந்தைங்கள்லாம் வேறு வச்சிகிட்டு நிற்கிறோம் பசிக்குதுன்னு சொல்லுறாங்க ஆமாம் சார் ஆ ஆ சரிங்க சார் நாங்கள் இங்கேயே தான் நிற்கிறோம் பெரியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொன்னாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் சார் நீங்கள் உங்க டிரைவரை நீங்கள் அனுப்பி வைங்க கொஞ்சம் சீக்கிரமாக சரிங்க சார்

அப்போ அமௌன்ட் அவங்கள்டயே கொடுத்துடுலாங்களா ஆ சரிங்க சார் ஆமாம் சார் இங்கே எங்கேயுமே இல்லை அந்த பெரிய கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு இல்லையா அங்கே தான் நின்றுட்ருக்குறோம் இப்போ பசங்கலாம் அழுதுகிட்டுருக்கு சார் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் சரிங்க சார் அமௌன்ட்டு வந்து உங்களுக்கு போட்டு விடுணுமா இல்லை அவங்கள்டயே கொடுத்துடுலாமா நாங்கள் வந்து ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் நாங்கள் இங்கேயே தான் நின்றுகிட்ருக்குறோம் அவங்களை இங்கே வந்துவிட்டு போன் அடிக்க சொல்லுங்கள் அவுங்களை ஆ சரிங்க சார்